மருத்துவம் சார்ந்த பற்றாக்குறை வந்து எங்கள் பகுதியில் உள்ள மக்கள் வந்து ரொம்ப பாதித்தது எங்களையும் பாதித்தது அது எங்கள் பகுதியில் வந்து போதுமான அளவு வந்து மெடிசன் வந்து இல்லை தடுப்பூசி மையங்கள் வந்து இருக்குது பட் அங்கே வந்து டாக்டர்கள் வந்து சரியான நேரத்தில் இருக்க மாட்டிக்கிறாங்க கரெக்டாக மகப்பேறு மகப்பேறுக்கு மட்டும்தான் எல்லாமே இருக்குது அவங்களுக்கு இலவசமான மருத்துவம் எல்லாமே இருக்குது பட் நெஞ்சுவலி அட்டாக்கு டைபாய்டு தைராய்டு அந்த மாதிரி அந்த அந்த மாதிரி நோய்கள் இருந்திச்சுன்னா உங்கள ஸ்கேனிங் எடுக்குறதுக்கு தூத்துக்குடியிலேர்ந்து திருநெல்வேலிக்கு அனுப்புறாங்க அதுக்கான வந்து தடுப்பூசி மையங்கள் வந்து கரெக்டாக அதற்கான ஸ்கேனிங் மையம் மெஷின்கள் வந்து கரெக்டாக இயங்க மாட்டேங்குது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதுக்கு கரெக்டான வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அங்கன்வாடி மட்டும்தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கு அது மட்டும்தான் கரெக்டாக இயங்கி கொண்டு இருக்குது மருத்துவம் வந்து கொரோனா டைம் கொரோனா டைம் வந்து கரெக்டான மருத்துவம் வந்து கரெக்டாக யாருக்கும் கிடைக்கல அதுக்கு கிடைக்காத காரணம் வந்து கரெக்டாக யாரையும் சொல்ல முடியாது ஆனால் அது வந்து ஃபர்ஸ்ட்டு இது வரைக்கும் வந்ததில்லை தமிழ்நாட்டில் இப்போ ரீசண்ட்டாகதான் அதுவும் வந்துருக்கு கோவிட் இன்ஃபெக்ஷன் அந்த கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்தப்பம் கூட ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு முடியலை அவங்கள பார்த்துக்கணுன்னா இன்னோரு ஆள் கிட்ட வரணும் அவங்கள பார்த்து எல்லாமே வைக்கணும் பார்த்து அவங்களுக்கு எல்லாம் பண்ணி விட்றதுக்கு ஆள் ஆள் இருக்குது ஆனால் அவங்களும் பக்கத்தில் போ முடியாது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து அதுக்கு தகுதியான நர்ஸு அந்த மாதிரி நர்ஸு டாக்ட்ரு எல்லாம் கரெக்டாக இருந்திச்சுன்னா நிறையா தடுப்பூசி மையங்கள் நிறையா ஹாஸ்பிட்டல்ஸு இன்னும் நிறையா இயந்திரங்கள் ஸ்கேனிங் எக்ஸ்ரே போன்ற இயந்திரங்கள் வந்து நிறையா இயங்குறமாதிரி இருந்துச்சின்னா போதுமான வசதிகள் வந்து மக்களுக்கு எங்கள் ஏரியாவில வந்து கிடைக்கும் ஒரு தடுப்பூசி போடணுன்னாலே நாங்கள் இங்கேர்ந்து ரெண்டு கிலோமீட்ரு நடந்து தான் போகணும் தடுப்பூசி மையத்துக்கு அதனால் எங்கள் ஏரியாலையே எங்கள் ஏரியாக்குள்ளையே தடுப்பூசி மையம் இருந்திச்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாருக்கும் எங்கள் பகுதியில வந்து நாங்கள் எல்லாருமே தைராய்டாடில் ரொம்ப பாதிக்கப்பட்டோம் தைராய்டுக்கான கரெக்டான டேப்லெட்டோ இல்லை மெடிஷனோ கரெக்டாக எங்களுக்கு வந்து வர மாதிரி இல்லை நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் அங்கே போனால் இங்கே அனுப்புறாங்க இங்கே போனால் அங்கே அனுப்புகிறாங்க மாற்றி மாற்றி அனுப்புகிறாங்க இந்த ஹாஸ்பிட்டல்லையும் கரெக்டாக டாக்டர்ஸ்கள் வந்து இருக்க மாட்டிக்கிறாங்க நம்ம போகற நேரத்தில் கரெக்டாக இப்போந்தான் சாப்பிட போயிருக்காங்கம்பாங்க போய் ஒரு மண்நேரம் ஆனாலும் டாக்டர் வந்துட்டாங்களான்னு பார்த்தா டாக்டர் வர மாட்டாங்க கரெக்டான டாக்ட்ரு போடணும் நோயாளிகளுக்கு வந்து அவங்க நோய்களுக்கு ஏத்தாப்பான கரெக்டான டாக்ட்ரு போடணும் நாங்கள் நோய்களை வந்து கரெக்டாக பூர்த்தி செய்யற மாதிரி டாக்டர்கள் இருக்கணும் ஒரு இடத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் ஓபி கவுண்டரில் நிற்கிறோம் ஓபி கவுண்டரில் லயனில் நில்லுங்கள் லயனில் நில்லுங்கள் லயனில் நில்லுங்கன்னு சொல்லுவாங்க லயனில் நின்னாக டாக்ட்ரு வர மாட்டாங்க ஓபி கவுண்டர்லையும் ஓபி சீட்டு கொடுக்க மாட்டாங்க லயனில் நில்லுங்கள் லயனில் நில்லுங்கன்ட்டு ரெண்டு மண் நேரமாக சொல்லிட்டே தான் இருப்பாங்க யாரும் வர மாட்டாங்க ஃபீவர்ன்னு போனால் ரெண்டு மண்னேரம் ஓபி கவுண்டரில் நின்று அப்படியே உட்காந்துட வேண்டிய தான் கை கால் வலியோட உட்காந்துட வேண்டிய தான் தண்ணி குடிக்காமல் பசியோடு உட்கார வேண்டிய தான் கரெக்டான டாக்டர்கள் நர்ஸ்கள் கரெக்டாக அவங்க அவங்க வேலையை செய்யற மாதிரி இருந்திச்சுன்னா நல்ல டாக்ட்ரு நர்ஸுகள வந்து போடுங்கள் மக்களுக்கு வந்து போதுமான தடுப்பூசி மையங்கள் வந்து எல்லா இடத்துலையும் ஃபர்ஸ்ட்டு அமைங்க அதில் அமைச்சீங்கன்னா எங்கள் சின்ன பிள்ளைங்கள்லாம் தடுப்பூசி போடுறதுக்கு வருவாங்க இசிஜி தடுப்பூசி போலியோ சொட்டு மருந்து கொண்டு எல்லாமே கரெக்டாக அந்த மையங்கள் இருந்திச்சுன்னா எல்லாரும் பதறிகிட்டு வேறு இடத்துக்கு போ வேண்டாம் அதே இடத்துக்கு தடுப்பூசி வந்து போட்டுக்கிடுவாங்க இன்னும் வந்து மருத்துவம் சார்ந்த பற்றாக்குறையில வந்து இப்போ ஒருத்தவங்களுக்கு அலர்ஜி இருக்குது அந்த அலர்ஜியோட டேப்லெட் வந்து தூத்துக்குடியில இருக்குது ஆனால் அது ஒன் வீக்காக நான் போடுறேன் ஒன் வீக்காக போட்டால் மறுபடியும் அந்த அலர்ஜியோட இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக ஸ்டார்ட் ஆகுது அதிகமாக ஸ்டார்ட் ஆச்சுன்னு அவங்க சொல்லுறாங்க நீங்கள் நேராக திருநெல்வேலி போய்ருங்க அப்படிங்குறாங்க திருநெல்வேலி போனால் அங்கேயே அதே மருந்து தான் கொடுக்குறாங்க அதே மருந்து கொடுத்து அங்கேயும் கரெக்டாக டாக்டர்கள்லாம் பார்த்து கரெக்டாக இதாக ஆகுது அங்கேயும் போய் அந்த மாதிரி தான் ஆகுதுஅதுக்காக கரெக்டான மருந்துகள் வந்து கரெக்டான நேரத்தில் வந்து கொடுக்கணும் நோயாளிகளை வந்து கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணனும் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணனும் கரெக்டாக டேப்லெட் கொடுக்கணும் அவங்களுக்கு கரெக்டாக போதுன்னு சொல்லுற அளவுக்கு கரெக்டாக டாக்ட்ரு இருக்கணும் ஒரு நோயாளிகிட்ட டாக்ட்ரு எப்படி பேசணும் கரெக்டாக பேசணும் அம்மா என்னம்மா அப்படி இப்படின்னு மிரட்டுற மாதிரி அதட்டுற மாதிரி இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது அந்த மாதிரில்லான் மிரட்டுற மாதிரிலான் டாக்ட்ரு இருக்கிறாங்க அந்த மாதிரில்லான் இருக்கக்கூடாது மக்களுக்கு வந்து அவங்களே பாதிப்பாகதான் வந்துருப்பாங்க இந்த நோயை எப்படியாவது நம்ம மருந்து சாப்பிட்டு குணமாக்கிரலான்னு ஒரு நம்பிக்கையில வந்துருப்பாங்க டாக்ட்ரும் நர்ஸும் எதோ நாயை ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி சீ போ வா அப்படின்னு ட்ரீட்மெண்ட் பண்ணால் அவங்களுக்கு உள்ள நோயும் குறையாது ரொம்ப கூடுதல் கூடுதலாகதான் நோய் வந்து அவங்களுக்கு ஆகும் அதனால தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இன்னும் நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ் மரு மெடிக்கல் நிறையா மெடிக்கல் நிறையா நல்ல டாக்ட்ரு பேஷன்ட்டுகளை வந்து பொறுமையாக நின்று பார்க்குற மாதிரி நல்லா டாக்ட்ருகளை போடணும் அவங்க பேஷன்ட்டுகளோட நோய்களை வந்து அவங்க வாயை கொடுத்து காய காதால் கேட்கணும் கேட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் மக்களுக்கு வந்து போதுமானதாக எல்லாமே இருக்கணும் அவங்க டாக்ட்ரு பாக்க வரும்போது சும்மா பைசா கொடுங்கன்னு லஞ்சம் எதுவும் வாங்க கூடாது இலவச மருத்துவமனையில வந்து இலவசமாகதான் ட்ரீட்மெண்ட் பண்ணனும் யாரும் வந்து பைசா வாங்கி ட்ரீட்மெண்ட் பண்ண கூடாது அது மாரி தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக கொண்டு வந்தாங்கன்னா இந்த மாரி பிரச்சனை இருக்காது கவர்மெண்டு வந்து மக்களோட வந்து மக்களுக்கு என்ன தேவையோ அது தான் கவர்மெண்டு பார்த்து செய்யணும் மக்களோட மருத்துவம் சார்ந்த பிரச்சனையில வந்து கவர்மெண்ட்டுக்கும் பங்கு இருக்குது ஏன்னா ஒரு மெடிசன் வந்து ஒரு பேஷன்ட்டுக்கு போச்சு அது நல்லதா கெட்டதான்னு அவங்களுக்கு தெரியாது பேஷன்ட்டுக்கு தெரியாது டாக்ட்ருகளுக்கு தான் தெரியும் அதானால் அவங்களுக்கு மருந்து கொடுக்கும்போது மாற்றி எழுதி கொடுக்க கூடாது கரெக்டாக அந்த நோயிக்கு இந்த மரு இந்த மெடிசன் தான் அப்படின்னு கொடுக்கணும் எல்லா இடத்துலையும் வந்து ஸ்கேனிங்கு எக்ஸ்ரே எடுக்கிறது எல்லாமே இயங்கணும் நிறையா இடத்துல வந்து அது இயங்காமல் இருக்குது வெளியில் கொடுத்து எழுநூறு எண்ணூறுவாய்க்குன்னு வெளியில் போய் வாங்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கவர்மெண்டு கவர்மெண்டு சொல்லுற அமௌண்ட்லயே உள்ளே இயங்குற மாதிரியே இருக்கணும் அந்த மாதிரி இருந்திச்சுன்னா மக்களுக்கு வந்து வெளியில் அலைச்சல் இருக்காது அதனால இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து கவர்மெண்டு தான் தீர்த்து வைக்கணும்